மீன் பிடித்தல் மீன் பிடித்தலுடன் தொடர்புடைய எந்த சுற்று சூழல் பாதுகாப்பு பிரச்சனை பற்றி நான் ஏன் கவலைப்பட்றனா அதாவது ஒரு காலத்தில் வந்து மீன் வந்து கிண கிணத்து மீன் ஆத்து மீன் ஏரி மீன் வயல்காட்டு மீன் அப்புறம் கால்வாய் மீன்ன்னு எல்லா மீனும் சாப்பிடுட்டு இருந்தாங்க இப்போ வந்து தண்ணி மாசுபாடால் மீன் வந்து யாரும் கா வயல் மீன் ஏரி மீனுலாம் சாப்பிட விரும்புருதில்லை ஏன்னாக்கா தண்ணி வந்து சுத்தமாக இருக்காது இன்னொன்று வந்து மீன் பிடிக்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்காது அதாவது கிராமங்களில் வந்து பார்த்திங்னா நிறையா ஆண்கள்லாம் வெளிக்கா அதாவது வெளி சைடு அவுட் சைடு போகும் போது அங்கே இருக் அங்கே அந்த குட்டை மீன் ஏரி மீனுல அவங்க வாஷ் பண்ணுறதால சில பேருக்கு வந்து அந்த மீன் சாப்பிட பிடிக்காது அதிகமாக வந்து இப்போ இருக்குறவங்க வந்து கடல் மீன் அதிகமாக சாப்பிராங்க அது ஏன்னா கடல் மீன் வந்து வெயிட்டு அதிக எடையாகவும் இருக்கு சுவையாகவும் இருக்கு நல்லா இருக்கு அதாவது வெரைட்டியாக மீன் நிறையா விதவிதமான மீன்கள் வந்து செஞ்சு சாப்பிடுறாங்க உதாரணம் பாத்தா வஞ்சிரம் மீன் மத்தி மீன் கானாங்கத்தா மீன் இந்தமாரி நிறைய வெரைட்டியான மீனுங்க வந்து கடலில் கிடைக்கிறதால கடலில் மீனே சாப்படுறாங்க ஊரில் வந்து பார்த்திங்கனா கிணத்து மீன் ஆற்று மீனுலாம் வந்து ஓரளவு விதவிதமான மீன்கள் கிடைக்காது இப்போ வந்து இப்போதிக்கு காலத்தில் பார்த்திங்கனா இறால் மீன் கிடைக்கிது பாறை மீன் கெடைக்கிது வவ்வால் மீன் கெடைக்கிது அதோட ஒரு ஒரு மீன்லையும் ஒரு ஒரு சத்து இருக்குதுல்லையா அந்தமாரி நிறையா கிடைக்கிறதால அதிகமாக யாரும் ஊர் சைடு மீன் விரும்புருதில்லை அதை சுட்டு சூழல் பாதுகாப்பு சரியாக இருக்குருதில்லை அதாவுது ஏன்னா பாசி பிடுச்சிட்டுருக்கும் தூர் வாரூரத்தில்லை நிறைய பேர் அதில் அசிங்கமாக அசிங்கம் பண்ணுறாங்க நிறையா இருக்கு